அந்த காலத்தில் பாவைக்கூத்துங்குற ஒரு நாடகம் போடுவாங்க அதெல்லாம் பார்க்க ரொம்ப விரும்புவோம் தெருவில் போயிருந்து அதில் நல்லதங்காள் கதைகளெலாம் வரும் அதலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும் அப்புறம் அந்த நாளையில் டிவி கிடையாது எங்கள் எங்கள் வீட்டில் அப்போ டிவி இல்லாமல் இருக்கும்போது ரேடியோவில் நாங்கள் நிறைய நாடகங்களெலாம் ரொம்ப கேட்போம் அப்போ உட்காந்து இந்த நாடகம் ஒரு ரெண்டரைக்கு இந்த நாடகம் போடுவாங்க அப்புறம் அந்த அண்ணன் தம்பியும் பேச்சு மாமன் மச்சான் பேச்சு அப்படிங்குறது வரும் அதெல்லாம் ரொம்ப விரும்பிக் கேட்போம் ரேடியோ மட்டும்தான் உண்டு அதுக்குப்பிறவு டிவி வந்தது டிவி வந்த காலத்திலேயும் நாடகங்கள் பார்ப்போம் நாடகம் பார்க்கும்போது ரொம்ப நல்லாதான் இருந்தது மொதல் மொதல் ஃபஸ்டு வரும்போது ஞாயிற்றுக் கிழம ஒரு படம் போடுவாங்க சனிக்கிழமை ஹிந்தி படம் போடுவாங்க அதெல்லாம் பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருப்போம் ஒரு வெள்ளிக் கிழமைல்ல ஒரு ஏழு பாட்டு ஓடும் ஒலியும் ஒலியுன்னு அதெல்லாம் பார்க்க ரொம்ப ஆசைப்பட்டு ஓடுவோம் அதுக்கப்பிறகு இப்போ மாதிரி சன் டிவி கே டிவி எல்லாம் வந்தது இப்போது ச ஸ்டார் டிவி ராஜ் டிவின்னு இப்போ அதனால் இப்போ எல்லா டிவிலேயும் நிறைய படங்கள் போடுறாங்க இப்பவும் அதையும் பார்க்குறோம் நாடகங்கள் பார்ப்போம் நாடகம் பார்க்கறது நாங்கள் விரும்பிப் பார்த்துவிட்டு இன்னைக்கு இந்தக்கட்டம் வந்ததுன்னு பக்கத்து வீட்டில்க்கூட அவங்க பார்க்கல எங்கே ஊருக்கு போய் இருந்தால்க்கூட நீ பார்த்தியா என்ன அப்படின்னா பார்க்கலயே நீ கதையை சொல்லேன் இன்றைக்கு என்ன இதுக்கு போட்டாங்க இந்த சன்டிவியில் என்ன நிகழ்ச்சி போட்டாங்க விஜய் டிவியில் என்ன அந்த நாடகம் ஓடிச்சி அதுக்கடுத்தது இன்றைக்கு என்ன ஆகிச்சு அப்படின்னு விரும்பி ரொம்ப கேட்பாங்க நாங்கள் அதை பகிர்ந்து கொள்வோம் பக்கத்து வீட்டுக்காரங்கள் கிட்டே நாங்கள் எங்கேயும் ஊருக்கு போய் இருந்தோம்னால் எங்கேயும் பா பார்க்க முடியாத சூழ்நிலையா இருந்தால் பக்கத்தில் இன்னைக்கி என்ன நிகழ்ச்சி வந்தது இதுக்கடுத்தால் என்ன கட்டம் வந்தது அப்படின்டு கேட்போம் அவங்க சொல்வாங்க அப்படி இப்பவும் வர காலத்தில் நேருக்கு நேர் பார்க்குறோம் அதுக்கு முந்தைய காலத்துலெலாம் புக்கு படிப்போம் ஒன்றுமே இல்லாத காலத்தில் குமுதம் கல்கி அம்புலிமாமா கதை அதெல்லாம் ரொம்ப விரும்பிப்படிப்போம் அந்த பேப்பரில் கூட இந்தப் நாடகங்கள் போட்டு விடுப்பாங்க அந்தக் கதை அந்தக் கதையக்கூட விரும்பி ஒவ்வொரு ரெண்டு கட்டம் தான் போடுவாங்க ரெண்டு வார்த்தைக்கு அதைக்கூட நாங்கள் தினம் பேப்பரை பார்த்து அதை அன்னன்னைக்கு உள்ளதைப் படித்துக்கிடுவோம் அவ்வளவு ஒரு இது இப்போது டிவி நிறையா வந்ததுனால் அப்புறம் தேட்டருக்கு போவோம் ஏ ரொம்ப தே டிவி இல்லாத காலத்துலெல்லாம் தேட்டரில் படம் நல்லா ஜாலியாக தெருவோடு போய் நல்ல படம் பார்க்க நல்லாயிருக்கும் அதுக்கு கூடவும் பலகாரங்களெலாம் செஞ்சுட்டு போவோம் டி தேட்டருக்கு ஒரு விசேஷ நாள்னால் தெருவோடு சேர்ந்து இன்றைக்கு படத்துக்கு போகிறோம் நீ வரியா நீ வரியான்னு எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கிட்டு போவோம் அப்படி ஒரு காலம் அதெல்லாம் நல்லா தான் இருந்தது இப்போது அந்த தேட்டருகள் இல்லாத காலத்தில் இப்போ எங்கள் ஊர்லெல்லாம் தேட்டரு மூடிவிட்டாங்க வீட்டு வீட்டுக்காக டிவி வந்துட்டு ஓட மாட்டுக்கு படம் அப்படின்னு இப்போ டிவியுமே நல்லா பார்க்கத்தான் செய்கிறாங்க எல்லாேருமே டிவியில் வர்ற நிகழ்ச்சி படம் கதை எல்லாமே விரும்ப தான் செய்கிறோம் எல்லாேருமே எது எல்லாமே இப்போ பார்க்கறதுனால அப்போது உள்ள கதை ரேடியோயெலாம் மறந்தாச்சு இப்போ பேப்பர் கூட மறந்தாச்சு புக்கெல்லாம் மறந்தாச்சு இப்போ எதுவுமே ஒன்றுனா கையில் செல் மூலமாக தெரிஞ்சுக்கிடுறோம் செல் இருக்கிறதுனால ஏன் ஒரு சமையல் பண்ணணும்னால் கூட இப்போ உடனே செல்லில் போடுகிறாங்க சமையல் பண்ணணும் இவ்வளோ காய்கறி இப்படி பறிக்கணும் சிக்கன் இப்படி பறிக்கணும் மீன் இப்படி பறிக்கணும்னு கூட கேட்டுகிடுறாங்க அதனால் இப்போ செல்லு இருக்கிறதுனால இப்போ எல்லாமே தெரியுது டிவி இருக்கிறதுனால இப்போ எல்லாமே நாங்கள் பார்த்துக்கிடுறோம் எந்த பிரச்சினையுமே இல்லை இப்போ நாங்கள் மிக பழைய காலத்தில் இருந்ததோட இந்த காலத்தில் ரொம்ப விவரமா இருக்கோம் எல்லாேருமே குழந்தைகளுக்குமே ஒரு படிப்பு சொல்லிக் கொடுக்கணும்னால் உடனே செல்லெடுத்து வச்சு டீச்சர் அனுப்பிவிட்றாங்க அதை வைச்சு பார்த்து சொல்கிறோம்